ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பட்டன் போன் தான் இருந்தது அப்போது ஸ்மார்ட் போன் வந்ததா இல்லையானு தெரியலை அப்போது எல்லார் வீட்டிலையும் பட்டன் போன் தான் இந்த பட்டன் போனு நான் வீட்டில் அம்மாவும் யூஸ் பண்ணுறதுனால பட்டன் அழுத்தி அழுத்தி அது ஒரு வழி ஆயிடுச்சு அதே கொடுத்துட்டு ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கினோம் ஸ்மார்ட் போனுக்கு என்ன டீட்டெயில் எப்படி என்ன ஏது அதை மெயின்டென் பண்ணுறதுனு தெரியாமல் இருந்ததுனால் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து அது சரி பண்ணி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் இப்போது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஸ் பட்டன் போனுக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ட்ஸ் என்னென்னாக்கா ஈஸியாக மெயின்டென் பண்ணலாம் இப்போது பட்டன் அமுத்தி நமக்கு ஒரு காலுக்காக நம்பர் ஒவ்வொன்றா நம்பர் தேடி தேடி புடிச்சு பா பார்க்கோணும் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி இல்லை ஒட்டுக்கா அந்த நம்பர் இருக்குது டக்கு டக்கு டக்கு டக்குனு அந்த நம்பர் போட்டு அழுத்துனாக்கா அப்பவே ரிங் ஆகுது நல்லா நெட்ஒர்க்கும் நல்லா கிடைக்குது அப்புறம் எங்களுக்கு வந்து ஏர்டெல் தான் அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறோம் அதுலையும் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு தான் ரீச்சார்ஜ் பண்ணுவோம் ஏன்னாக்கா வர்ற கால் வரட்டும் போகிற கால் வேணும்னால் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் மாதம் மாதம் அது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூறு ரூ ரூபாய்க்கு மேல் செலவாகுதா அதனால ஒரு நாலு நாள் கழித்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு நாள் கழித்து தான் நாங்கள் திரும்பி ரீச்சார்ஜ் பண்ணுறோம்